ஆ இருக்குது புத்தகங்கள் நாங்கள் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் வந்து நான் எங்கள் ஊரில் இருந்து புத்தகக் கண்காட்சி எல்லாமே வைப்பாங்க புத்தகக் கண்காட்சி வைக்கிறப்ப வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அந்த காலத்து தலைவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்த தலைவர்கள் இது போன்ற புத்தகங்கள் எல்லாமே நமக்கு வந்து அங்கே கிடைக்கும் ஸ்டோரீஸ் நாவல்ஸ் எல்லாமே நமக்கு அங்கே கிடைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலிவான விலையில்தான் கிடைக்கும் சரிங்களா மலிவான விலையில தான் இருக்கும் அந்த கடைகள் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த நூலகங்களும் இருக்கும் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ஒரு சில புஸ்தகங்கள் இருந்துச்சு அதையுமே நம்ம அதிகமாக படிச்சுருக்குறோம் இந்த காலத்தில் கொஞ்சம் பெரும்பாலும் எல்லாம் ப ப ப பசங்களும் வந்து ஃபோன் பார்க்கறதுக்கு அடிமையானதினால எல்லாமே புத்தகங்கள் இப்போ ப வாங்கி படிக்கிறதோ நூலகத்துக்கு போகிற ஒரு இன்ட்ரஸ்டில் இல்லை எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரீஸ்னா ஃபோன்லையே பார்த்துக்குறாங்க அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது என் நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் எல்லாமே நான் படிச்சுருக்கேன் எங்கே பக்கம் புத்தகக் கண்காட்சி போடும் போது புத்தகக் கண்காட்சியில் போனேன்னா நான் அதிகமா இந்த கதைகள் எல்லாமே அந்த காலத்துக் கதைகளெல்லாமே ராஜா ராணிக்கு கதைகள் எல்லாமே லைப்ரரிஸ் போயிருப்பேன் அப்புறம் எங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கூட லைப்ரரிஸ் போவேன் லைப்ரரிஸில் வந்து போன இயர் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாமே படிக்கிறத்துக்கு நல்ல வசதிகள் கிடைக்கும் ஒரு சைலண்ட்டான காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதினால புஸ்தகங்கள் நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டு படிக்கிறதுக்கு தோணும் இங்கே நமக்குத் தேவையான புத்தகம் புஸ்தகங்கள் ஏதேனும் வேணுமா எல்லாமே நம்ம மலிவான விலையில் இங்கே எல்லாம் கிடைக்கும் பழைய புத்தகங்களுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து காலக்கட்ட கதைகள் எல்லாமே வந்து நிறையவே இருக்கும் இந்த கதைகள் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாமே காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்து கூட படிப்போம் அது இன்னமும் அவைலபிள் இன்ன இன்றைக்கு காலக்கட்டத்துக்கும் அது இருக்குது மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறதில்ல நம்ம வந்து புத்தகம் வந்து பயன்படுத்துக்கிணும்னால் நம்ம நூலகங்கள் போகலாம் புத்தகங்கள் கண்காட்சிக்கு எல்லாமே போகலாம் புத்தக கண்காட்சியில் வந்து ஏராளமான புஸ்தகங்கள் இருக்குது அதில் எண்ணிலடங்காத புஸ்தகங்கள் இருக்குது அதெல்லாமே வந்து படிக்கிறதுக்கோ இல்லை சந்தோஷமாக அது பார்க்குறதுக்கு படிக்கும் போது நல்ல ஒரு சுவாரசியமாக இன்ட்ரஸ்டிங்காக பொழுது போவதே தெரியாது நிஜக் கதைகளும் இருக்குது பொய்யான கதைகளும் இருக்குது அதுனால் அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே நாங்கள் வந்து புஸ்தகங்கள் வந்து புத்தகக் கண்காட்சியிலையும் வாங்குவோம்